இப்போ சமையல் சமையல் கலைங்கிறது வந்து மனுஷனுக்கு வந்து முக்கியமானது வந்து உணவு அந்த உணவு வந்து எப்படி தயார் பண்ணுறோம்கிறத பற்றி நாம கொஞ்ச பார்ப்போம் இப்போ நாம உணவு அப்படிங்கிற போது நாங்களாக எங்கள் வீட்டுல எதாவது வெளியில பொயிட்டாக்கூட நானாக்கூட ஒழுங்கு முறையில் செஞ்சிக்குவேன் மற்ற வந்து நிகழ்ச்சிக்கு போனாலும் வந்து ஏங்க சப்போர்ட் பண்ணுடுவன் அவங்களுக்கு எதாவது காய்கறி கீரை வெட்டிக் கொடுக்குறது பிடிக்கும் அதுவும் நானே சப்போர்ட் பண்ணிடுவன் ச சமையலும் செய்வேன் நான் சா அதுக்கும் போவேன் அதனால் வந்து போனாக் கூட நாங்களே சமையல் தயார் பண்ணிப்போம் அது சப்போர்ட்டுக்கும் போயிக்குவோம்